இப்போ வந்து தமிழகத்த பற்றி கொஞ்சம் சீப்பாகதான் நினைக்கிறாங்க இப்போ வந்து ஃபாரீன் கண்ட்ரீஸில் உள்ளவங்க தான் கெத்து கெத்தாக இருக்குறது இப்போ தமிழகத்துலெல்லாம் இன்னும் பட்டிக்காடாகதான் இருக்காங்க இன்னும் நாலேஜ் எல்லாம் வளரலை அவங்க என்ன என்ன தான் கொண்டு வந்தாலும் அவங்க மாறுகிற மாதிரி தெரியலை அவங்களுக்கு நிறையா ஸ்கில்லு இல்லை அப்படின்னு தனியாக ஒதுக்குறாங்க அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த மனப்பான்மையை வந்து அவங்க அதை வந்து மாற்றிக்கணும் இப்பெல்லாம் எவ்வளோ யங்ஸ்டர்ஸ்லாம் வளர்ந்து வர்றாங்க அவ்வு நிறையா திறமைகளை வளர்த்துட்டு வராங்க ஆனால் அவங்கள திறமைல்லாம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அதை ப்ரூஃப் பண்ணுற மாதிரி அவங்க வந்து பெரிய இடத்துல வந்து இல்லை ரொம்ப சாதாரணமான எளிமையான குடும்பத்துலருந்து வராங்க அப்புறம் இந்த திறமையை கொண்டு வர வந்தாலுமே எதாச்சும் ஒரு காரணம் சொல்லி அவங்கள முடக்கிர்றாங்க இதனாலயே பெரிய பெரும்பாலான யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து பெரும்பாலான இளைஞர்கள் வந்து பாதியிலையே நின்றுட்டு நின்றுர்றாங்க அப்புறம் அவங்க த அவங்க தனியாக அவங்க வேலையை பார்க்க பேயிட்றாங்க தன்னுடைய தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கான தகுந்த இடம் வந்து இன்னும் சரியாக அந்த திறமை வந்து தமிழர்கள் தமிழர்களுக்கு இருக்கமாட்டிங்குது தைரியமாக ஒரு இடத்துல போகணும் வரணும் இப்போதான் வளர்ந்து வர்ற காலத்தில்தான் இளைஞர்கள் வந்து இப்போ ஒருத்தர் ஒருத்தராக எழ ஆரம்பிச்சுருக்காங்க அந்த இப்போ வந்து சுற்றுலாப் பயணின்னா என்ன தமிழகத்தில் இந்த மாதிரி கோயில்கள் இருக்கும் இது இருக்கும் அவ்வளவுதான் கொஞ்சம் வந்து ச நாலேஜ் நிறையா ஸ்கில்லு உள்ள மனிதர்கள் எல்லாம் பார்க்க அங்கேல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படில்லாம் நினச்சிட்ருக்காங்க ஆனால் இங்கே வந்து பார்த்து அவங்களோட பேசி பழகுனாதான் தெரியும் நீங்கள் வந்து அந்த காலத்தில் உள்ள மைண்ட் செட் படி அப்படியே இந்த பா இந்த தமிலர்கள்ன்னா இப்படிதான் இருக்காங்க இப்படிதான்னு மைண்ட் செட்டை வச்சுட்டீங்க அதனால உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் இப்போ வந்து நம்ப இதுல கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கு இப்போ ஒரு சுற்றுச்சூலலில் அது ஒரு படித்த மாணவர்களால் மாணவர்களே சொல்லட்டும் மாணவர்களே இருக்கட்டும் இங்கே நம்ப குப்பை போடக்கூடாது எல்லாரும் போடுறாங்க அதனால நம்பளும் போடுவோம் அதைய எல்லாரும் போட்டால் நீ ஏன் போடுற நீ கொஞ்சம் மாற்றி நீ எடுத்து குப்பைத்தொட்டியில போடு நெகிழ் நெகிழி பையை எது தனித்தனியாக பை பிரிச்சு வச்சுருப்பாங்க இது நெகிழி போடுறது இது வந்து மக்கும் குப்பை மக்கா குப்பை அது மாதிரி நீங்கள் பிரிச்சு போடுங்கள் நீங்கள் ஒருத்தர் மாறுறதுனால த உன்னை உன்னை பார்த்து உன் சிஸ்டர் மாறுவாங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் மாறுவாங்க அப்படி பார்த்து அப்படியே ஒரு கும்பல் கும்பலாக அப்படியே சேஞ்ச் ஆவாங்க யார் என்னன்ன இவங்க எல்லாரும் இப்படி பண்ணுறாங்க நானும் இப்படி பண்ணுறேன் அப்படில்லாம் நீங்கள் வந்து போகக்கூடாது நல்ல இப்போ ஒரு சுற்றுச்சூலலில் ஒரு சேஞ்ச் பண்ணணும் இப்போ உங்களுக்கு ஒரு பர்த்டே வருது பசங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும் வெளியில அழைச்சிட்டு போகணும் எங்கேயாச்சும் வெளியில சுற்றுலாத்தலங்களுக்கு போகணும் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்ணும் அதில் காசு செலவழிக்கறதுக்கு ஒரு பசங்க ஒரு நாள் உங்கள் பர்த்து வருஷம் வருஷம் வருது ஒரு வருஷ வருஷம் ஒரு உங்கள் உங்கள் பர்த்டே வருது அம்மா அப்பா அப்புறம் அம்மா அப்பா வெட்டிங் டே வெட்டிங் டே வருது இதில் வந்து ஒரு மரக்கன்று வாங்கி நடுறது ஏழைங்களுக்கு உதவி செய்யறது சாப் ஏழைங்களுக்கு சாப்பாடு வாங்கி தர்றது இல்லை அவங்க கல்விக்காக முடிஞ்ச அளவு அவங்க கல்விக்காக ஒரு பையனுக்கோ ரெண்டு பையன் பசங்களுக்கோ உதவுறது தெ வே கிராமத்தில் தெரியாதவங்க விவசாயிகளுக்கெல்லாம் நல்லா எதாச்சும் சொல்லி தர்றது பண்டைய நாங்கள் இப்போ அக்ரிகல்ச்சர் படிக்கிறாங்கன்னா அது வந்து விவசாயிங்களுக்கு சொல்லி தர்றது இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் அதெல்லாம் சொல்லி தர்றது சொல்லி தந்தால் நமக்கும் கொஞ்சம் நம்ம நம்ம நான் தமிழகமும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் கிராமத்தில் உள்ளவங்களும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச விஷயம் நிறையா விஷயங்களும் தெரிஞ்சுப்பாங்க எங்கையும் இப்போ ஒரு பேங்க்குக்கு போனாலே இப்போ இப்போ விவசாயிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது கிராமத்துலந்து வந்தவங்க இவங்களுக்கு எழுத தெரியாது படிக்க தெரியாது நான் நாங்கள்தான் படிச்சு தரணும் கைரேகை தான் இவங்க வைக்கணும் அப்படின்னு ஏன் நீங்கள் இப்போ உங்கள் பசங்க நான் அவங்க தாம் நான் படிக்கல அதனால ஏன் ப பையன் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்போ வந்து நீங்கள் பசங்க வந்து சொல்லி கொடுங்க இப்படி இருப்பா இப்படி இருங்க ஒரு பேங்கில் ஒரு செல்லான் ஃபில் பண்ண கூட உங்கள் அம்மாவுக்கு அப் அப்பாவுக்கு நீங்க சொல்லி கொடுக்கலாமே அந்த ஒரு சின்ன விஷியத்தை சொல்லி கொடுத்தா அவ அவங்க வந்து வேறு நாலஞ்சு பேருக்கு சொல்லி தருவாங்க அதனால நமக்கு ஒரு கொஞ்சம் படிக்கலன்னா என்ன படிப்பு படிப் படிச்சால்தான் நாலேஜு வரும் அப்படில்லாம் கிடையாது நம்ப சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க அவங்களும் ஒரு அனுபவமாக இருக்கும் எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பாங்க அவங்க நாலஞ்சு விஷியத்தை தெரிஞ்சிப்பாங்க இப்படி தெரிஞ்சிக்கிட்டாலே நம்ப வந்து கொஞ்சம் நாலேஜ்ஜாக இருப்போம் நமக்கும் ஒரு நல்ல நாலஞ்சு நால நல்ல வேலை வாய்ப்பு கிடை கிடைக்கும் மற்றவுங்களும் நம்பளை மற்ற நாடுகளும் நம்பளை வந்து ஏளனமாக பார்க்கமாட்டாங்க யம் சுற்றுச்சூழுல் பிரச்சினைக்கு நம்ப அதான் நம்ப குப்பை போடுறதுனாலதான் சுற்றுச்சூழுல் பிரச்சினைகளே ஆரம்பிக்குது நம்ப நம்ப என்ன பண்ணுறோம் நம்ப தண்ணியை நம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் நம்ப தண்ணி குடிச்சால் போதும் அவ்வளவுதான் அது மு அது அந்த தண்ணியில என்ன கிடக்கு அதெல்லாம் தெரியாது ஒரு சுத்தம் பண்ணுவோம் இல்லை வேறு எதாச்சும் வ இப்போ நம்ப ஒரு ஸ்கூல் காலேஜுக்கு போகறோம் அங்கேயும் சுத்தம் பண்ணுறவுங்க இருப்பாங்க இங்கே தண்ணி திறந்து கிடக்கு இங்கே ஈ மிக்குது கொசு இருக்கு இதெல்லாம் இதை கொஞ்சம் சுத்தம் பண்ணுங்கன்னா அவங்க சுத்தம் பண்ணிவிட்டு போயிவிடுவாங்க அது யா அது என்னோட வேலை இல்லை அப்படின்னு போனால் நம்ப போவிய வேண்டியதுதான் சுற்றுச்சூழுல் பிரச்சினைகள் வர தான் செய்யும் பிளாஸ்டிக் பையெல்லாம் தனியாக போடணும் பிளாஸ்டிக் பையே ஃபர்ஸ்ட்டு உபயோகங்களே தவிர் தடுக்கணும் முதலில் மஞ்சப்பை இப்போ மஞ்சப்பை தூக்குறதைதான் அசிங்கன்னு சொல்லுறாங்க அதெல்லாம் இப்போ அதெல்லாம் பார்த்தா இப்போ எனக்கு அதை மஞ்சப்பையை தூக்குறது அசிங்கம் அதனாலதான் பிளாஸ்டிக் பை தூக்குறேன் அதனாலதான் இப்போ இவ்வளோ சுற்றுச்சூழுல் பிரச்சினைகள் வருது நம்ப கௌரவத்தை ஃபர்ஸ்ட்டு பார்க்க கூடாது நம்பளுக்கு நம்ப நன்மையானது ஃபர்ஸ்ட் தான் நம்ம பார்க்கணும் அதனால இப்போ படித்த இளைஞர்களே அதை ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சிக்கமாட்றாங்க இது கேட்டால் இதைய அவமானமா இருக்கு இது ஏளனமாக இருக்கு இதெல்லாம் நான் தூக்கமாட்ட நான் படித்த பிள்ள இதெல்லாம் போய் தூக்கலாமா அப்படில்லாம் நினைக்க கூடாது நம்ம நல்லது நம்ம நமக்கு நம் பெரிய முன்னோர்கள் நமக்கு வந்து சங்கதி நிறையா ஒதுக்கி கொடுத்துருக்காங்க இதில் இயற்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம அது மாரி நம்ம நமக்கு முன் நமக்கு அப்புறம் வர்றவங்களுக்கு இளம் தலைமுறையினருக்கு நம்பளும் கொஞ்சம் வாழ இடம் கொடுக்கணும் நல்லது செய்யணும் இ வி இ அவங்க அவங்களுக்கு நம்ப தான் முன்னேற்றம் முன்னு முன்னுதாரணமாக வழிகாட்டுதலாக இருக்கணும் அப்படி இருந்தால்தான் அடுத்த இளம்முறை இளம் தலைமுறையினர்கள் வந்து நல் நம்பளை வ நான் ஓ நம்ப இப் நம்பளோட முன்னோர்கள் இப்படி செஞ்சுருக்காங்க நம்பளுடைய அக்கா தங்கச்சி இப்படில்லாம் செஞ்சுருக்காங்க நம்பளும் இப்போ இந்த வலிமுறையிலையே வரணும் அப்படிங்குறத அதனால் நமக்கு வந்து சுற்றுச்சூழுல் பாதிப்பபெல்லாம் இருக்காது அது மாரி கடலை கடலில் போறப்போ குப்பையை தூக்கி போடுறது முதல்ல நம்ப நம்ப நம்ப வீட்டை நம்ப சுத்தமாக வச்சுக்கணும் நம்ப சுற்றுப்புறத்தில் உள்ள நம்ப சுத்தமாக வச்சுக்கணும் நம்ப ஃபர்ஸ்ட்டு நம்ப குளிக்கணும் நம்ப பல் தேய்க்கணும் நம்ப பண்றதை அப்படி நம்ப சிஸ்டர்ஸ் பண்ணுவாங்க பக்கத்து வீட்டு பசங்க பண்ணுவாங்க அவங்களுக்கு நம்ப சொல்லி கொடுக்கணும் நீங்கள் நகம் வெட்டினா நகம் வெட்டிவிட்டு வரணும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு அப்படி அப்புறம் வந்து என்ன சொல்லுறது தண்ணியை பத்தரமாக வைக் நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கணும் பாசி வராமல் வச்சுக்கணும் குப்பையை கீழ போடுறது அதை வந்து கிளாஸ்ல நீங்கள் சொல்லணும் குப்பையை கீழ போடக்கூடாது அதெல்லாம் சொன்னாலே பசங்க கேட்டுப்பாங்க நம்ப ஒரு டீச்சராக போறவங்க நம்ப இதெல்லாம் சொல்றப்போ பசங்க வந்து காது கொடுத்து கேட்டு இது மாரி மேம்மே இப்படி சொல்லுறாங்க நம்பளும் இப்படி பண்ணணுன்னு பண்ணுவாங்க அதில் அதனால இதுலந்து நம்ப சுற்றுச்சூழுல் பிரச்சினைகளை வந்து ப தடுக்கலாம் பாதுகாப்புன்னா நம்ம அதான் நம்ம ஒரு டீச்சராக போகற நம்ம இப்போ ஸ்டுடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுக்கலாம் நீங்கள் இப்படி இருங்க நம்ப குட் டச் பேட் பேட் டச் எல்லாம் சொல்லி கொடுக்கலாம் பசங்களுக்கு இதனால அவங்க வந்து இப்போ அம்மா அப்பா சொல்றதை விட பசங்க சின்ன சின்ன பசங்க அம்மா அப்பா சொல்றதை விட டீச்சர் சொல்லுற கேஜியில கேஜி கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டீச்சர் சொல்லுறதான் கேட்குறாய்ங்க டீச்சர் இப்படி சொல்லுறாங்க நான் இப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லுறாங்க அப்போ நம்ப சொல்லலாம் பசங்களுக்கு இப்படிதான் இருக்கணும் தம்பி இப்படிதான் போகணும் சாலையில் வந்து பெரியவங்க இருந்தால் ஹெல்ப் பண்ணணும் என்ன சாலையில் வண்டி போறப்போ நீ குறுக்க மறுக்க போகக்கூடாது நின்று வெயிட் பண்ணி ரெண்டு பக்கம் இருபுறமும் வண்டி வருதான்னு பார்த்துட்டுதான் நீ போகணும் அப்படின்லாம் சொன்னால் நம்ப சொன்னால் பசங்க கேட்டுப்பாங்க நம்ப தான் சொல்லுறது கிடையாதே நம்ப சொன்னால் அவன் எங்கே கேட்க போகறான் அப்படிங்குற ஒரு அலட்சியம்தான் அவன் அப்படி நம்ப பசங்களுக்கு இப்பைலந்து சொல்ல சொல்ல ஆரம்பிச்சால் அவன் பெரிய வயசில் அவன் தானாகவே புரிஞ்சிகிட்டு மற்றவுங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பான் இதனால சின்ன பசங்களுக்கே நம்ப சின்ன பசங்க வந்து எழுதப்படாத காகிதம் போல் அவங்க வெறும் ஒயி ஒயிட் சீட்டாகதான் வருவாங்க அதில் நம்ம நல்லதை விதைக்கிறதும் தீயதை விதைக்கிறதும் நம்ம கையில்தான் இருக்கு நம்ம இப்போ என்னா சொல்லி தரோமோ என்ன விதைக்கிறோமோ அது தான் அவன் எதிர்காலத்தில் செயல்படுத்துவான்